நான் நான் பன்னெண்டாம் வகுப்பு படித்து முடித்து கல்லூரிக்கு சென்றேன் எனக்கு பிஇ பொறியியல் படிக்க வேண்டும் என்று எனக்கு மிக பெரிய எனக்கு கனவாக இருந்தது அதனால் நான் பிஇ பொறியியலை நான் தேர்ந்தெடுத்தேன் அதற்கு நாலு வருடம் நான் படிக்க வேண்டியது இருக்கின்றது பிஇ பிஇயில் நான் இசிஇ கோர்ஸை நான் சூஸ் செய்தேன் ஏனெனில் அதில் எம்என்சி கம்பெனிக்கும் போலாம் என் கோர் கம்பெனிக்கும் போலாம் அதனால் நான் பிஇ இசிஇயை தேர்ந்தெடுத்தேன் நான் கிருஷ்ணகிரியில் இருந்து ஓசூருக்கு நான் ஒசூரில் படிக்கின்றேன் பிஎம்சி டெக்கில் படிக்கின்றேன் கிருஷ்ணகிரியில் இருந்து ஒசூருக்கு செல்வதற்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகின்றது அந்த நாற்பத்தி ஐந்து நிமிடங்களும் நான் கல்லூரி வாகனத்தில் சென்று வருகின்றேன் பிறகு முதலாம் முதலாம் ஆண்டில் இரண்டாம் ஆண்டிலும் நான் கொரோனாவில் கடந்துவிட்டேன் கொரோனாவில் ஆன்லைன் மூலம் நான் தேர்ச்சி பெற்றேன் மூன்றாம் ஆண்டும் இப்பொழுது நான் நான்காம் ஆண்டும் படிக்கின்றேன் மூன்றாம் ஆண்டும் நான்காம் ஆண்டும் நான் ஆஃப்லைன் மூலமாக தான் நான் படிக்கின்றேன் நான் கையெழுத்தோடு நான் தேர்வு எழுதுகின்றேன் பிறகு எங்களுடைய கல்லூரியில் ஆனுவல் டே ப்ரோக்ராம் கல்சுரல் ப்ரோக்ராம் என்று மிக நன்றாகவே நாங்கள் கொண்டாடுவோம் அதில் செலபிரிட்டிஸ் போன்ற அனைவரும் வருவார்கள் எங்கள் காலேஜில் கேன்டீன் வசதியும் இருக்கின்றது பார்க் போன்றவற்றும் இருக்கின்றது பிறகு ஹாஸ்டலில் தங்குவது தங்கும் வசதியும் இருக்கின்றது ஹாஸ்டலில் உணவுகள் சரியான முறையில் கொடுப்பார்கள் கல்லூரி கல்லூரிக்கு சொல்லும் பொழுது எனக்கு பள்ளி கூடத்தில் படிக்கும் நாலேஜ் விட எனக்கு கல்லூரியில் கிடைத்தது நான் கல்லூரிக்கு பிறகு வேலை தேட போகின்றேன் நான் வீட்டை விட்டு வெளியே சென்று நான் சாதிக்க வேண்டும் என்று நான் கல்லூரிக்கு செல்கிறேன்